காயின்கள் கூழாங்கல்கள் ஸ்டாம்புகள்லயிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்னு பார்த்திங்கனா அந்த காலத்தை பார்த்திங்கனா சுகந்திரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனா அந்த நம்ம சுக போராளிகள்லாம் பார்த்திங்கனா அவங்க தன்மையே அவங்க வீரத்தின் மூலமாகவும் அவங்க பாராட்டு செஞ்ச வேலைக்கு பாராட்டு விஷயமாகவும் ஸ்டாம்புகளை வச்சு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டாம்புகள்லாம் பார்த்திங்கனா இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம அதெலாம் கண்ணில் கூட பார்க்கவும் முடியாது நம்ம வேணும்னா அதை ஆன்லைன் மூலமாக கூகுள் சர்ச்சஸ் பார்த்திங்கனா பார்த்து கத்துக்கிறது தெரிஞ்சிக்கலாம் ஆனா அதனுடைய ஸ்டாம்புகளை நம்ம கண்ணால் பார்த்து என்ன இதுன்னு தெரிஞ்சிக்கிட்டால் மட்டுந்தான் அதனால அது என்னனென்ன இது ஸ்டாம்பு எதனால் அதை கொடுத்தாங்க அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றதுதான் நம்ம ஸ்டாம்புகள் மூலமாக மட்டுந்தான் தெரிஞ்சிக்க முடியும் மற்றபடி பார்த்திங்கனா அந்த ஸ்டாம்புகளில் இருக்கின்றதை எதனால சேகரிக்க கூடுதுன்னு நம்ம சொல்கிற கூடம்னால் அவங்களுடைய வரலாற்றில் தெரிஞ்சிக்கிறதுக்கும் அவங்க எதனால அந்த ஸ்டாம்புகளை வாங்குனாங்க அந்த அது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றதை மூலமாக மட்டுந்தான் அது சே சேகரிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா அதனுடைய தன்மைக்கு பார்த்திங்கனா நீங்கள் அது வரலாறு அதனுடைய பேசப்பற்று தேசப்பற்று இருக்க வேண்டியது பேசக்கூடியது அதை மட்டுமே வச்சு நம்ம அந்த ஸ்டாம்புகளை மதிப்பிட கூடியது இல்லை அது இல்லாமல் பார்த்திங்கனா அந்த கற்கள் அந்த இப்போ இருக்கிற தன்மையில் அந்த கூழாங்கற்கள் இந்த போன்ற கற்களெல்லாம் பார்த்திங்கனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லலாம் பார்த்திங்கனா யாருக்குமே அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் இருந்துச்சுன்னால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லியும் தரலாம் வர போகும் ஜென்ரேஷங்களுக்கு இதை ஸ்டாம்புங்கள் கூழாங்கற்கள் இது போன்ற இதல்லாம் நம்ம சொல்லிக்கூட தந்து அவங்களுக்கு இதை தெரிய வைக்கலாம் மற்றபடி இந்த இதில் பார்த்திங்கனா இன்னும் யாருக்குமே சில இந்த சிலருக்கு தெரியாமலேயே இருக்குது இந்த காலத்தில் இதுக்காக மட்டுமே நம்ம இந்த ஸ்டாம்புகளை வச்சும் இந்த கூழாங்கற்கள் வச்சும் இதுக்காக மட்டுமே நம்ம வரலாற்றில் நம்ம ஸ்டாம்பு கூழாங்கற்களெல்லாம் நம்ம பரப்ப வேண்டியதாக இருக்குது இதனால மட்டுந்தான் இதுக்காக வச்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது